மின்சாரத்தால் நம்பளுக்கு ஏற்படும் பாதிப்பு என்னானன்னா மழை காலங்களில் வந்து நிறைய வந்து ஒயர்லாம் வந்து அறுந்துட்டு தண்ணியில அந்த மாரிலாம் விழுந்து கிடக்கும் அதை வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்க மக்கள்லாம் போகும்போது அதை மிதிச்சிருவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து மின்சாரம் தாக்கி அவங்க உயிரிழக்க நேரிடுது அதுக்கு அப்புறம் வந்து புயல் காலங்களில் அந்த மாரி நிறைய காற்றடிக்கும் பொழுது மின்கம்பத்துலேருந்து ஒயர்லாம் அறுந்து அது ஒரு கூர மேலயோ இல்லை எதுன்னா வாகனங்கள் மேலயோ விழும்போழுது அதுலேருந்து உயிர் இழப்புகள் நிறைய ஏற்படுகிறது வீட்டில் எப்படி பாதிப்புகள் ஏற்படுதுன்னா குழந்தைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க சின்ன பிள்ளைங்கனால தெரியாது அதனால் ஈர கையோட அத மாரி எதாவது போயிட்டு டச்சு ஸ்விட்ச் போடுறேன்னு போய் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாரி ஷாக் அடிச்சு அவங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுகிறது அதுக்கு அப்புறம் வந்து கூரை எல்லாம் மேலலாம் பட்டுதுன்னா தீப்பொறிகள்லாம் அது மூலியமாக என்ன ஆகுதுன்னா வீடெல்லாம் வந்து சேதம் அடைகிறது இந்த மாரி நிறைய வந்து மின்சாரங்கள்லால் பாதிப்பு ஏற்படுகிறது இதை எப்படி தவிர்க்கலான்னா நம்ப வந்து மழைக்காலங்கள்லாம் வரம் பொழுது நம்ப வந்து மின்துண்டிப்பு மின்ன மின்துண்டிப்பு ஏற்படுத்தனும் அதுக்கு அப்புறம் வந்து வி பசங்களுக்கெல்லாம் வந்து மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தரலாம் அதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து சுவிட்ச் பாக்ஸ்லாம் கீழே வைக்காமல் கொஞ்சம் வந்து அந்த போர்டை எல்லாம் வந்து மேலே வச்சா அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அது மூலியமாக நாம வந்து ஆபத்தை குறைக்கலாம்